ஹலோ

ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ ஆ எடுத்துடலாம் என்ன மாதிரி சார் வேணும் எத்தனை பவுனில் சார் வேணும் ஆ பத்து பவுன் பண்ணிடலாம் சார் ஒரு கிராம் ஐயாயிரம் வரும் சார் எப்படி பார்த்தாலும் பத்து பவுன் அஞ்சு லட்சம் வரும் சார் சரி நீங்கள் நேரில் வாங்க பேசிக்கலாம்

கடை வந்து மாயாரம் வந்தீங்கன்னால் அந்த மணி பஸ் மணி கூண்டு இருக்கும் அதுக்கு ஆப்போஸிட்டில் இந்த சைடில் இருக்கும் வசந்த் ஜுவல்லரினிருக்கும் மணி கூண்டுன்னு வந்து கேட்டாலே சொல்லுவாங்க வந்து இங்கே வந்து நேரில் வந்திருங்க பார்த்துக்கலாம் ஓகே ஆ இதுதான் சார் வரும்போது ஃபோன் அடிச்சுட்டு வாங்க நான் நீங்கள் நேரில் வந்து மாடலை கொடுத்தீங்கன்னா அதுக்கு இப்போ கல்யாணம் என்னைக்கு வச்சுருக்கீங்க அடுத்த மாதந்தான நீங்கள் வந்து நீங்கள் என்னைக்கு என்னைக்கு டேட்டு சொல்லிவிட்டு அமௌண்ட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போய்விட்டிங்கன்னா நாங்கள் செஞ்சு வச்சுருவோம் அப்போது வந்து வாங்கிக்கலாம்

ஆ நாளைக்கு வாங்க கடை ஓப்பனில்தான் இருக்கும் ஒம்பதரைக்கி கடையை திறப்போம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க மா வரும்போது மாடல் எடு வரும்போது கையில் மாடல் எடுத்துகிட்டு வாங்க ஆ ஓகே